சார் வணக்கம் சொல்லுங்கள் சரி ஓகே ஸ்பெசிஃபிக்காக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை வந்து விதைதான் தேவை எல்லாம் விதை உரம் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இப்போ போய்ட்டுதான் இருக்கு சீசன் டைமுன்றதனால எல்லாம் போய்ட்டுதான் இருக்கு நீங்கள் எல்லாம் துணிஞ்சு வாங்கலாம்

ஓகே ஆமா சார் அது யானை மார்க் வந்து பிராண்டாக இது மக்கள் மனசில் சீக்கிரமாக போய்ட்டு சேர்ந்துருச்சு யானை மார்க் யாரும் உரம்னு எடுத்துக்கிட்டால் யானை மார்க் யானை மார்க்குன்தான் கேக்கிறாங்க நீங்கள் துணிஞ்சு யானை மார்க்கு வாங்குனிங்க வாங்கி போட்டிங்கன்னா கூட அதில் ப்ராஃபிட்டு பெனிஃபிட்டு எல்லாம் எடுத்துட்லாம் மற்ற உரத்து கூட கம்பேர் பண்ணக்குள்ள மக்கள்லாம் விரும்புறதெல்லாம் யானை மார்க் யானை மார்க்குன்னு தான் எல்லாம் விரும்புகிறாங்க நம்மகிட்ட நீங்கள் வேணும்னா கூட சொல்லி இது பண்ணுங்கள் மற்ற இதோடு கம்பேர் பண்ணக்குள்ளே யானை மார்க்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் கஷ்டத்துக்கான ஒரு பலனும் இருக்கு ஓகே சார் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் ஸோ அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்டு எது எப்படி எப்படி என்ன ஏதுன்னு டீடெயில்ஸை தெளிவாக கேட்டுக்கங்க மற்ற பேசி இது பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ மக்கள் மனசில் உரம் தான் இப்போ வந்து விவசாயத்துக்கு தேவை வந்து உரம் எல்லாம் செயற்கை உரத்துலருந்து எல்லாம் போகுது செயற்கை உரம் இயற்கை உரம் எல்லாம் மக்கள் இதில் மனசில் ஆழமாக பதிஞ்சுடுச்சி நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கங்க வாங்கி சேல் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் சார் அது வந்து இப்போ வாங்குறதை பொறுத்து இருக்கு சார் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இது பண்ணி ரெடி பண்ணி தருவாங்க ஓடும் மற்ற இது பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இது பண்ணுவாங்க ஆ ஆ ஓகே நீங்கள் நேரில் வாங்க என்னவோ மற்ற மத்த இதெல்லாம் பேசிக்கலாம் நேரில் வாங்க